ஹலோ ரெஸ்டாரண்ட்டுங்களா ம் ரெஸ்டாரண்ட் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மெனு இருக்குதுங்க

ம் எனக்கு இல்லை வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குதுங்களா சரி அப்படின்னாக்கா அதில் நாங்கள் மட்டன் பிரியாணி வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையி இல்லை இல்லை அஞ்சு செட்டு வேணும் நீங்கள் ஆமாம் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும் நீங்கள் அஞ்சு செட்டு ரெடி பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து கடையில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போய்டுவோம் எவ்வளோ மட்டன் பிரியாணி என்ன வெலைன்னு தெரியும்ங்களா ம் ம் ம் ம் சரி சரி நல்ல ரெஸ் ஆ நல்ல ரெஸ்டாரண்ட்டுன்னு சொன்னாங்க அதனால் தான் நாங்களும் அங்கே சாப்பிட்றதுக்காக சரி வந்து வாங்கிட்டு போகலான்ட்டு வந்துருக்கிறோம் நாங்கள் இன்னும் நீங்கள் அதை எல்லாமே ரெடி பண்ணி வெச்சீங்கன்னு வெச்சிக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இது இது மட்டும் போதும் இது மட்டும் போதும்ங்க மட்டன் பிரியாணியும் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ஏன்னா அதிகமாக யாரும் சிக்கன் இது பண்ணல அதனால் ஃபிஷ் ஃப்ரைன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க இவங்க வந்திருக்கவங்க அதனால அவங்க ஆசைப்படுறாங்க நான் நீங்கள் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வெச்சிட்டீங்கன்னு வெச்சிக்கங்க ஆ இல்லை இல்லை நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் ஆமாம் இங்கே அங்கே வந்து நான் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பே பண்ணிவிட்டு போயிடுறேன் ஆ வந்து வாங்கிட்டு போயிடுறோங்க ம் ஆ ஆ வந்துருவேன் வந்துடுவேன் இந்தோ நீங்கள் சொன்ன அந்த டைமுக்குள்ள நான் வந்துடுவேன் ஆ ஓகே நீங்கள் ரெடி பண்ணி வையுங்க வெச்சுட்டீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து அதை வாங்கிட்டு போய்டுவேன் ஆ தேங்க்யூங்க

ஆ சரி சரி அப்போ நான் வந்து வாங்கிட்டு போயிடுறேங்க ஆ ம் தேங்க்யூ தேங்க்யூ